கோழிப் பண்ணைங்களாங்க கோழி கொஞ்சம் வேணுங்க ஒரு பங்சனு ஒரு நூறுக் கிலோ கோழி வேணும் எங்களுக்கு வேணும் அது ஆ வந்து எனக்கு ஒரு டவுட்டு அது ஒரு கோழி கோழி எல்லாம் வந்து சுத்தமாக இதுப் பண்ணி வச்சுருக்கீங்களா எந்த நோயும் இல்லாமல் இருக்குதா ஏன்னால் முன்ன வந்து நாங்கள் ஒரு இடத்துல வாங்கிப் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் கோழில்லாம் நல்ல இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கக் கிட்டே வாங்கலாம் அப்படிங்குறனால ம்

ஆ

ம்

ம் ம் உரித்தக் கோழி எவ்வளோங்க உரிக்காத கோழி எவ்வளோங்கக் கிலோ

ஆ ஆ இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தெரியுதே ம் ம் ஆ சரிங்க சரிங்க இந்த ஒரு விசேஷத்துக்கு வாங்கிறோம் ஏன்னால் ப ப உங்கக் கிட்டே குறைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாங்க அடுத்து நான் ஃபங்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து அடுத்தவங்கக்கிட்டேயும் சொல்கிறத்துக்கு நல்லாயிருக்கும் ஆ சரிங்க சரிங்க ஆ இப்போ வந்து எங்களுக்கு வந்து வ இத்தனாந்தேதி ஃபங்சன் வருது இந்த மாதம் இந்த மாதம் கடைசியில் முப்பதாம் தேதி வருது அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியுமா நூறுக் கிலோ உங்களால் கொடுக்க முடியுமா ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ நாங்கள் வந்து இங்கே வந்து கே கே நகரில் இருக்கோங்க இப்போ கே கே நகரில் இருக்கோம் ஆ

ஆ சரிங்க சரிங்க எங்களுக்கு வந்து கோழி வந்து நல்லா சுத்தமாக இருக்கணுங்க ஆ ம் ம்

ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க நான் அப்போ நாங்கள் இந்த அட்ரஸ் சொல்கிறேங்க வந்துடுங்க கொண்டு வந்துடுங்க ஆ ரைட்டு ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ நன்றிங்க நன்றிங்க வச்சுர்றேங்க வச்சுர்றேங்க